இப்போது பார்த்திங்கன்னா லை நா லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றோம் நம்ம சத்துள்ள பொருளாக எதுவுமே சாப்பிடாததுனால நம்மளுக்கு அடிக்கடி என்ன ஆகுதுன்னா இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் நிறைய வந்து டிசீஸ் வந்து ஈசியாக நம்மள வந்து தாக்கிடும் இப்போ வந்து காமனாக டைஃபாய்டு ஃபீவர்லாம் அப்படி வந்தால் நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருக்கறதுனால நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் அதிகமாக சாப்புறோம்ல அதனால வந்துவிட்டு நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஃபீவர்லாம் டக்குனு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தோன்னா சில இடத்துல வந்து சுத்தமாக தண்ணீர் கெடைக்கறது இல்லை இந்த சிட்டி ஸைடுலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து டிரைனேஜ் வாட்டர் அதுமாதிரி இருக்கிறதுனால அங்கே கொசு வந்து நம்மளுக்கு நிறையா வந்து டிசீஸ் அதனால வரும் சுத்தமான தண்ணீருன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து சத்து உள்ள சத்து எதுவுமே கிடையாது அதில் ப்யூரிஃபைனு சொல்லி எல்லா சத்துமே உறிஞ்சுட்டுதான் தண்ணி நம்ம நிறைய குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிட்னி பாதிக்கலாம் அதனால் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வருது அது மாதிரிதான் இருக்குது இப்போது மு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல நல்ல தூய்மையான தண்ணி குடிப்போம் அப்புறம் வந்து நல்ல உணவு சத்துள்ள பொருளாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற நம்மளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட சாப்பிடுறோம் அப்புறம் வந்து தண்ணி கூட இப்போ டேஸ்ட் பார்த்துதான் நம்ம வந்து குடிக்கிறோம் அதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வந்து வருது இது சிக்கல்கள் என்னென்னு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணுன்னா இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா அதை வந்த தாங்கக்கூடிய சத்தில்லாமல் சில பேர் வந்து ரொம்ப சிவியராக காம்ப்ளிகேஷன் போய்ட்டு சாகிற நிலமையில கூட போய்ட்றாங்க அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது இம்மினிட்டி இல்லைனா நம்ம உடம்புல வந்து எந்த நோய் வேணுனா தாக்குகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம வந்து நம்ம ஓ இம்யூனிட்டி நம்மளுக்கு வேணும்னா நம்ம சத்துள்ள பொருளாக சாப்பிட்ணும் நல்ல தூய்மையான தண்ணியாக குடிக்கணும் ப்யூரிஃபை வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சத்தே இல்லாத ஒரு வாட்டரை வந்து நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம உடம்புல நிறைய நோய்கள வருது கிட்னி முக்கியமாக வந்து ஃபெய்லியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா அது இல்லாமல் இப்போ சில பசங்க சின்ன வயசுலேயே வந்து நிறைய நோய் சுகர் வந்துடுது பிபி வந்துடுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம நம்ம சாப்பிடுற நோய் ஃபுட்டுனால் தான் யாருமே ஹெல்த்தியாக சாப்பிடாததுனால் நம்மளுக்கு வந்து நிறையா வந்துவிட்டு நோய்கள் வருது இம்யூனிட்டி வந்து நம்ம ஹெல் சாப்புடுறதுல தான் கிடைக்குது ஆனால் அதுவே நம்ம ஒழுங்காக சாப்பிடாததுனால நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வருது அப்படி தான் வந்து நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து இப்போ இருக்குது இந்த கட்டத்து இந்த கால கட்டத்தில் வந்து இதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்குது இம்யூனிட்டி இல்லாததுனால் தான் நிறைய விஷயங்கள் நிறைய டிசீஸ் வந்து நம்ம உடம்புல வர்றதுனால் அது வந்து நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது நம்ம எப்போதுமே சத்துள்ள பொருளாக சாப்பிட்ணும் சத்துள்ள பொருளை டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து சத்துள்ள பொருளை வந்து டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப் அதனால நம்ம வந்து இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணலாம்